கடலூர் மாவட்டம் வந்து ஒரு ஆரம்ப காலத்திலேருந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்த அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி செய்த அப்போது சிறந்த மாவட்டமாக இருந்தது இங்கே வந்து ஹார்பர் இருக்குது ஹார்பர் வந்து கடலூரில் கடல் ஆழமாக இல்லாததால் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் கப்பல் வந்து நிற்கும் இந்த கப்பலில் வந்து சரக்குகள் வரும் கடலுக்கு வேண்டிய மற்ற வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து போட்டு மூலிமா கொண்டு வந்து இறக்கிவாங்க வணிகம் நல்லா சிறந்து விளங்குச்சு பண்டைய காலங்களில் இங்கே வந்து மீன் நல்ல மீன்களாக ரகமான மீன்கள் வந்து கிடைக்கிது இந்த மீன்களை வச்சு மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த மீன் வந்து நல்ல கடலூர் மீனுன்னால் பேர் போனது அந்த மீன்களையே மக்கள் விரும்பி சுவையாக சாப்புடறதுக்கு கடலூர் மா கடலூர் அருகாமையில் உள்ள கடலில் பிடிக்கிற மீன்கள் வந்து நல்ல சிறந்த வகை மீன்களாக கிடைக்கிது இந்த மாவட்டத்தில் புகழ்பெற்ற வரலாறு வந்து கோவில்கள் இருக்குது இன்ன திருப்பாப்பிளியூர் திருவந்திபுரம் இப்படிப்பட்ட பழைய காலத்து மன்னர்கள் காலத்தில் கட்டின கோவில்கள் இருக்கிறது அருகாமையில் கடலூர்லிருந்து ஈசிஆர் ரோட்டில் போனோமுன்னால் மஹாபலிபுரம் இருக்குது மஹாபலிபுரத்தில் பல்லவர் காலத்தினுடைய சிற்பங்களும் ஓவியங்களும் கல்வெட்டுக்களும் காண கிடைக்கின்றன ஈசிஆர் ரோடு வழியாக வந்தாங்கன்னால் கடலூர் சிதம்பரம் இந்தமாதிரி காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த ஈசிஆர் ரோட்டில் அருகாமையில் இருக்கிறது தான் கடலூர் கடலூர் மாவட்டத்தில் நிறைய மாம்பழங்கள் இருக்கு மாம்பழ தோப்புக்கள் இருக்கிறது மாம்பழங்களும் வர்த்தகத்துக்கு போகுது மற்றபடி இன்னும் இங்கே வந்து இங்கே கிடைக்க கூடிய சில அரிய பொருட்களும் இங்கே கடலூரில் கிடைக்கிது சங்குகள் பொறுக்கி சில கைவினையாளர்கள் வந்து அதை விற்பனைக்கு கொண்டு வராங்க கடலூர் வந்து எல்லா வகையிலுமே சிறந்த ஒரு பழைய காலத்துலிருந்து அதாவது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற காவேரி பூம்பட்டினம் போல் பூம்புகார் போல கடலூரும் சிறந்து விளங்குது இங்கே மீனவர்கள் வந்து வசிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது அவர்கள் வந்து டெய்லியும் கடலில் போயிட்டு நல்ல வகையான மீன்களை பிடித்து கடலூர் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க இதுப்போன்ற பழமையான கோவில்களும் சிற்பங்களும் கடலூர்லேயும் காணப்படுகின்றன மன்னர் காலத்துலேருந்து கடலூர் வந்து ச விரிந்து பரந்து கிடக்குது விழுப்புரம் மாவட்டமும் ஒரு காலத்தில் கடலூரில் தான் இருந்தது கடலூர் மாவட்டம் என்பது பெரிய விசாலமாக இருந்தது மாவட்டத்துலேயே பெரிய மாவட்டம் கடலூர் மாவட்டமாக இருந்தது அதை பிரித்து விழுப்புரம் மாவட்டமாக மாற்றினார்கள் கடலூர் மாவட்ட ரெண்டு மாவட்டமாக பிரித்து இப்போ செயல்பட்டு வருது மன்னர்கள் காலத்தில் இதில் வந்து நிறைய கிராமங்களை வந்துட்டு குறுநில மன்னர்களும் மன்னர்களும் ஆட்சி செய்ததாக வரலாறு இருக்கிறது அதனால் கடலூர் கடலூர் மாவட்டத்தின் வரலாறு சிறந்து விளங்குவதாக எனக்கு தெரிய வந்தது